நான் ரீஸென்டாக எம்ஐயோடய ப்ராடக்ட்டில் வந்து ரெட்மி ட்டுவெல் வாங்கியிருந்தேன் ரெட்மி ட்டுவெல் மொபைல் போனோடய சார்ஜர் ஒரு சார்ஜர் வாங்கும்போது அந்த சார்ஜரானது ரொம்ப ஃபஸ்ட்டு எடுத்தவுடனே ஒரு ரெண்டு மூணு நாள் சார்ஜ் போட்டவுடனே சார்ஜ் ஆகிட்டுருந்தது அப்புறம் சார்ஜர் சரியில்லாம போய்டுச்சு அந்த எம்ஐயோடய சார்ஜர் வந்து எஃபக்டிவாக இல்லை என்ன ரீஸன்னு என்னால் கண்டுபிடிக்க முடியலை சார்ஜ் போட்டால் ஒரு டைம் ஒரு உடனே போட்ட உடனே ஏறுது அப்புறம் பத்து நிமிஷம் கழித்து பார்த்தீங்கனா அந்த சார்ஜரு இது வந்து ஒர்க்காக மாட்டிது அது ரீஸன் கண்டுபிடிக்க முடியல அது என்னென்னு பார்க்கும்போது புதுசாக வாங்கின சார்ஜரே இப்படி இருக்கே அப்டிங்கிறது கஷ்டமாக இருந்தது ஏன் அந்த சார்ஜரு அப்படி ஆனதுன்னும் தெரியலை சரி ஒயர் ஏதும் இதாக இருக்குமோன்னு பார்த்தா ஒயர் ஆட்டி பார்த்தாலும் ஒயர் ஆட்டினாலுமே இது வேலை செய்ய மாட்டேங்குது ப்ளஸ் அந்த சார்ஜரு எம்ஐயோடய சார்ஜர் வந்து ஒரு இதுவாக எஃபக்டிவாக சார்ஜ் ஆகமாட்டேங்குது என்னென்னு ரீஸன் கண்டுபிடிக்க முடியலை அப்பறமேல நானும் அதை சார்ஜரில் போடும்போது போட்ட உடனே இந்த சார்ஜ் போட்ட பத்து நிமிஷம் ஒர்க் ஆகுது அதுக்கப்புறம் அந்த சார்ஜர் ஒர்க் ஆகமாட்டங்குது இவ்வளதுக்கும் எம்ஐ வந்து நல்ல ஒரு ப்ராண்டடான மொபைலோடய சார்ஜரு அக்ஸசரிஸு அந்த அக்ஸசரிஸானது நம்மளுக்கு ஏன் வேலை செய்யலை அப்டிங்கிறது என்னால் கண்டுபிடிக்கவே முடியலை அப்புறம் நான் அதை சார்ஜர் வாங்கின எக்ஸ்பீரியன்ஸ் பார்க்கும்போது ரொம்ப இருந்தது எம்ஐயோடய ப்ராடக்ட் எல்லாமே நல்லாயிருக்கும் பட் எம்ஐயோடய சார்ஜரும் நான் அதே மாதிரி நல்லாயிருக்கும்னு நெனைச்சிட்டுதான் நான் வந்து எம்ஐயில் வாங்கினேன் அந்த சார்ஜரானது ரொம்ப ப்ராண்டடு சார்ஜருங்கும்போது நல்லாயிருக்கும் சார்ஜ் நல்லா ஏறும் அப்டிங்கறது நெனைச்சிட்ருந்தேன் அது பார்த்தீங்கனா ரொம்ப ஸ்லோவாக இருந்தது ஃபஸ்ட் எடுத்தவுடனே அப்பறம்லாம் பார்த்தீங்கனா திடீர்னு விட்டுவிட்டு ஏறிட்டுருந்தது அப்புறம் ஒழுங்காக அந்த சார்ஜு ஏற மாட்டேன்ட்டு என்னென்னு பார்க்கும்போது ஃபோனில் ப்ராப்ளமா சார்ஜரில் ப்ராப்ளமா பார்க்கும்போது சார்ஜரில் தான் ப்ராப்ளமாக இருந்தது அது சார்ஜர் வந்து எனக்கு வந்து ரொம்ப பேடு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிப்போச்சு அந்த சார்ஜர் ஏன்டா வாங்குனோம்கிற மாதிரி ஏன்னா எம்ஐயோடய செல்லுக்கு எம்ஐயோடய சார்ஜர் போட்டால் தான் நல்லாயிருக்கும்னு நெனைச்சிட்டுதான் அந்த எம்ஐ சார்ஜர் வாங்கினேன் பட் அந்த சார்ஜரோடய எஃபக்ட்டு வந்து நல்லா இல்லை ரெண்டாவது வந்து சார்ஜ் உடனே ஏறமாட்டேன்ட்டுது அப்புறம் விட்டு விட்டு ஏறிட்டுருந்தது அப்புறம் அதுவும் சுத்தமாக ஏறமாட்டேன்ட்டுது இவ்வளதும் புது சார்ஜரே இப்படி இருக்கே அப்படின்னு நெனைச்சிட்ருந்தேன் அது என்ன ரீஸன்னு கண்டுபிடிக்க முடியலை பட் அந்த சார்ஜரானது க்வாலிட்டி கம்மியாக இருக்கும்னு நெனைக்கிறேன் கம்பெனியில் குவாலிட்டியா போடாமல் விட்டுருப்பாங்கன்னு நெனைக்கிறேன் அது எதிர்பார்த்த அளவுக்கு அந்த சார்ஜரில் க்வாலிட்டி இல்லை அதனால் அந்த சார்ஜர் வேஸ்ட்டாக போய்டுச்சு நான் அதை பயன்படுத்த முடியாமல் போனதுக்காக இதாகிடுச்சு எம்ஐயோடய பிராண்டு நல்லாயிருக்கும் பட் இந்த சார்ஜரு என்னென்னு தெரியலை இந்த செல்ஃபோனோடய ப்ராப்ளமா இல்லை சார்ஜோடய ப்ராப்ளமான்னு ஐடெண்டிஃபிகேஷன் பண்ணும்போது சார்ஜரோடய ப்ராப்ளம்தாங்கிறது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு பட் அந்த சார்ஜரு சரியில்லாம போனதுக்கான காரணம் என்னென்னு தெரியலை அதை கம்பெனிக்கு தான் திருப்பி அனுப்பி என்னென்னு கேக்கணும்னு நெனைக்கிறேன்